நான் வந்து நல்ல புகைப்படங்கள் எடுக்க வந்து நான் வந்து இயற்கையான இடம் தான் அதிகமாக சூஸ் பண்ணுவேன் இயற்கையான இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடற்கரை இந்த வய வயவெளி இந்த மரத்தில் எனக்கு ஒரு நிழலுலான மரம் பார்த்தா கூட அதில் அதுக்கு அடியில் உக்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படிருக்கும் நான் நல்லா இருக்கனோ இல்லையோ அந்த இயற்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி சிலைகள் கோவில் சிற்பங்கள் கோவில் சிற்பங்கள்னா நான் அவ்வளோ ரசிப்பேன் எனக்கு அது ஏன்னு தெரியாது ஆனால் கோவில் சிற்பங்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் அது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது மாதிரி இயற்கைன்னா எனக்கு இயற்கைனாவே ரொம்ப பிடிக்கும் எனக்கு கடல் சைட்லாம் போயிட்டன்னா அங்கே குறஞ்சது ஒரு முப்பது ஃபோட்டோவாச்சும் நான் எடுத்துருவேன் அப்படி எடுக்க போய் தான் ஒரு தடவை என் ஃபோன்னு தண்ணிக்குள்ளே விழுந்து என்ன அனுச்சின்னே தெரியாமல் போனது உட் புகைப்படன்றது எனக்கு ரத்தத்துல ஊறுனதுன்னு கூட சொல்லலாம் புகைப்படன்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் அதில் நான் நல்லா இருக்கனோ இல்லையோ நான் பார்க்க மாட்டேன் எனக்கு சுற்றி உள்ள அந்த இயற்கை காட்சிகள் நல்லாருக்கா இந்த காட்சியை நம்ம எடுத்தால் எனக்கு இந்த விலங்குகள் படப்பிடிப்பாளர் ஆகணும் தான் என்னோட கனவு ஆனால் அந்த கனவு சிதைந்தது ஏன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல அது வந்து பலத்தரப்பட்ட இடையூறு அது மாதிரி சொல்லலாம் இப்போ இயற்கை காட்சின்னா எந்த மாதிரி எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒடுற தண்ணி அது பக்கத்தில் நம்மளும் ஒ உட்காருந்து மேலே கெ புகைப்படம் எடுக்கிற இதை வச்சிட்டு அப்படியே எடுத்தோம்னா அந்த நீரோடை சேர்ந்து அந்த நம்மளோட நம்மளோட எதிர் எதிரொலியும் தெரியும் அது வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அது பார்க்கும்போது நமக்கு அப்படி அவ்வளோ அருமையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கடற்கரை கடற்கரையில்லாம் குறைந்தது ஒரு முப்பது ஃபோட்டோவாச்சும் நான் எடுத்துருவேன் ஏன்னா கடற்கரையில் ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும்